சைக்காலஜி ஆஃப் மனின்னு ஒரு புக்கு அமெரிக்கன் ஆத்தர் எழுதினது எடுக்கும்போது இங்கிலீஷ் கொஞ்சம் ரீட் பண்றதுக்கே கொஞ்சம் டஃப்பாக இருந்தது சரி ஒரு நாலஞ்சு பேஜ் படித்தேன் ஃபுல்லுமே மனியை பற்றி அமெரிக்கன் ஹிஸ்ட்ரீயில் நடந்த பெரிய லாஸஸ் பற்றி எழுதியிருந்தார் ஸோ படிக்க படிக்க என்னடா இது அப்படிங்கிறா மாதிரி தான் இருந்திச்சு படிக்க வேணாம்னு தான் தோணுச்சு அப்புறம் சரி வேண்டாம் எடுத்த புக்கை ஏன் விடணும்னு ஆரம்பிச்சன் ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது ஒரு நாளைக்கி பத்து பேஜூ பதினஞ்சி பேஜூ அப்படிதான் தினந்தெனோம் போகும் ஸோ படிக்க படிக்க ஃபினான்சியலாக எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்டிங்கிற ஒரு நாலேஜ் அந்த புக்குலேருந்து கெடைச்சிது ஸோ படித்து முடித்ததுக்கப்புறோம் ஒரு நல்ல ரிவ்யூவே கொடுக்குலாம் அந்த புக்குக்கு சைக்காலஜி ஆஃப் மனி ஸோ நல்ல லேர்னிங் பாத்தோடனியும் படிக்கும் போது பிடிக்கிலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை படித்து படித்து அதில் என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சிக்கணும் அப்டிங்கிற ஒரு ஆர்வம் அந்த புக்குலேர்ந்து வந்தது